சமைக்கிறது வந்து பார்த்தீங்கனா பெண்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் இல்லை ஆண்களுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆண்களுக்கும் சமைக்கிறதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னால் இப்போ வந்து பார்த்தீங்கனா நாங்கள் வந்து எட்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கி போகிறோம் வேலைக்கு போகிறதால அவங்களுக்கு டைமிங் வேறு மாதிரி இருக்கும் எங்கள் டைம் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அவங்குளுக்கு அர்ஜென்டு போகிறப்போ நம்ம ச சமைக்கத் தெரிஞ்சா நம்மளும் சமைச்சு கொடுத்து அனுப்பலாம் ஏன்னால் ரெண்டு பேருமே வேலைக்கிப் போகிறோன்றதால வீட்டு வேலையுமே நம்ம ஷேர் பண்ணி செஞ்சனால் கொஞ்சம் அவங்குளுக்கும் ஈசியாக இருக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் டைமிங் சேவ் ஆன மாதிரி இருக்கும் ஸோ அவங்க ஆஃபீஸ் போகிறப்போ நம்ம சமைக்கிறது சமைக்க கற்றுக்குறது ஒன்றும் ப தப்பான விஷயம் கிடையாது ஆண்கள் கற்றுக்கிட்டா ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ் ஃபுல்லாகவும் இருக்கும் ஏதாவதுகாச்சு ப நிறைய பேர் ஹோட்டலும் வைக்கிறாங்க கற்றுக்கிட்டு வீட்டில் கற்றுக்கிட்டே நான் வந்து பார்த்தீங்கனா ஃபஸ்டு அம்மாதான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு எங்கள் அம்மாதான் சொல்லி கொடுத்தாங்க எங்கள் அம்மா வந்து ஃபஸ்டு அவங்கதான் கிட்சன் பக்கம் போக மாட்டேன் ஆனால் அப்பப்பபோ அப்பப்பபோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போவேன் ஃபஸ்டு வந்து கேஸ் சிலிண்டர் பற்ற வைக்கலாம் சொல்லி கொடுத்தாங்க ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் சுடு தண்ணி வைக்குறதுலேருந்து ஆரம்பித்தோம் அங்கிருந்து எனக்கு அப்படியே அப்புறம் மேகி செய்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த வெஜிடபுள் ரைசு சொல்லிக் கொடுத்தாங்க அது மாதிரி சின்ன சின்னதாக ஆரம்பித்தேன் நான் எங்கள் வீட்டில் நான் சமைப்பேன் எங்கள் அப்பாவும் சமைப்பார் எல்லாமே ஓரளவுக்கு சமைப்பேன் நம்மளுக்கே அது இப்போ வந்து பார்த்தீங்கனா நம்ம ஃபோனில் பார்க்குறதுக்கே அந்த சமைக்க அந்த எப்படி சமைக்கிறதுன்னு போடுறம்போது பார்க்கும்போதே நம்மளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது ஏன் இதை நம்ம பண்ணக்கூடாது டிரை பண்ணக்கூடாது சமைக்ககூடாதுகிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது சமையல் மேலே நம்ம சமைச்சு நம்ம டிரை பண்ணி நம்ம சாப்பிட்டு பார்க்குலாமே நம்மளால முடியாதான்னு ஒரு இதுதான் நான் அது மாரி டிரை பண்ணி சாப்பிட்ருக்கேன் பிரியாணி டிரை பண்ணியிருக்கேன் டேஸ்ட்யெலாம் ஒன்றும் ஆஹா ஓஹோவும் இல்லை ஆவேரேஜாக ஓகேகிற மாதிரிதான் சமைத்தேன் நாங்கள் அதை அந்த மாதிரி சாப்பிட்ருக்கோம் நாங்கள் ஃபேமிலி டுகெதர் எல்லாமே ஒன்றா இருக்கும்போது எல்லாமே இந்த கடைங்க க கல்யாணத்துக்கு வந்த மாதிரிதான் அப்போ எல்லாமே பர்சசிங் போகும்போது நாங்கள் சமைச்சியிருந்தோம் எல்லாமே வீட்டில் எல்லாமே நல்லா வந்துருந்துச்சு நல்லா யூடியூப் சேனல் பார்த்துதான் சமைச்சு கற்றுக்குணும் அவங்க பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடாதான்னு ஒரு தைரியத்தில் நாங்கள் பண்ணிவிட்டோம் நாங்கள் பண்ணிணது எல்லாமே நல்லாவே வந்துச்சு சாப்பாடு நல்லா இருந்துச்சு ஸோ எல்லாமே கற்றுக்கினிங்கனா உங்களுக்கு அது நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்வாங்க நிறைய பேர் சமையல் வேலையே அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு முடிவோடு இருப்பாங்க அப்பட்லாம் இருக்காதீங்க போங்க சின்ன சின்னதாக டிரை பண்ணுங்க உங்களுக்கே கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் வரும் நீங்களே அப்புறம் நல்லா சமைக்க ஆரம்பித்துடுவோம் அவங்களவிட அதிகமாக நல்லா சமைக்க ஆரம்பித்துடுவாங்க டிரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் நல்லா சமைக்கிறதும் நல்லா இருக்கும் அதே மாரி கொஞ்சம் எப்படி சொல்வது கேரிங்கும் அதிகமாகும் நம்ம வீட்டுக்காரர் நம்ம இதுக்கு கோசரம் செய்கிறாங்க கேரிங்கும் அதிகமாக பார்த்துப்பாங்க டிரை பண்ணி பாருங்க